ஹலோ நான் விழுப்புரத்துலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன் சார் பாலாஜி ட்ராவல்ஸுங்களா சார் ஒரு கேப் ஒன்று புக் பண்ணிருந்தேன் உங்கள் ஃபேமிலி டூர் போகறதுக்காக புக் பண்ணிருந்தேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கோம் சார் அங்கே செஞ்சிக் கோட்டை பக்கத்தில் ரெண்டு மண்நேரம் மேலே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டிரைவர் எதுவும் யாரும் வரல அதனால் இந்த கேன்சல் பண்ணுறேன் சார் முன்ப முன்பதிவு அமௌன்ட்டு பண்ணிருந்தீங்கல்ல சார் அதை திரும்ப வாங்களான்னு இருக்கேன் சார் அமௌன்ட் வந்து நீங்கள் கொஞ்ச கொடுத்தட்றீங்களா அமௌன்ட் வந்து நீங்கள் கொடுக்கறத ஜிபே பண்ணிடுறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி மாரி பண்ணிடுறீங்களா சார் நம்ப நாங்களே வந்து வாங்கிக்கணுங்களா ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே சார்